எனக்கு வந்துட்டு செல்ல பிராணிகள் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச செல்ல பிராணி வந்துட்டு முயல் முயல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் எப்போதுமே தூக்கி வச்சுட்டே இருப்பேன் முயலுக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பாடாக வந்துட்டு ஒரு முயல் வந்துட்டு ஏழு இல்லைனா எட்டு ஒன்பது குட்டி கூட போடும் எல்லா முயல் குட்டியுமே அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த குட்டிங்களோடு தான் நிறையா நேரம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அதுக்கு நாங்கள் சாப்பாடாக வந்துட்டு இந்த கிழங்கு முள்ளங்கியோடய தழை கேரட்டு முட்டைகோஸ் அந்த மாதிரி கொடுப்போம் அது அந்த முயல் குட்டியே அந்த முயல் குட்டியை தாய் குட்டியே வந்துட்டு அந்த குட்டிகளெலாம் பால் கொடுத்து வளத்துடும் அது எல்லாமே நம்ப சொல்வத கேட்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முயல் குட்டி அடுத்து எனக்கு பிடிச்சது வந்துட்டு பூனை பூனை வந்துட்டு எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு எலி வராமல் பார்த்துக்குறது எங்கள் வீட்டில் எலி இல்லாமல் இருக்கிறத்துக்கு காரணம் பூனைதான் இருந்தாலும் எங்கள் வீட்டில் எலி இருக்குது பூனை பூனை வந்துட்டு நாங்கள் பால் நாங்கள் சொல்றதைதான் கேட்கும் நாங்கள் பால் வச்சுட்டு நாங்கள் குடினு சொன்னால் தான் குடிக்கும் அப்படி இல்லைனா அது பார்த்துகிட்டே இருக்கும் நம்ப நாங்கள் சொல்றதைதான் கேட்கும் ரொம்ப நல்ல பூனை குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பூனை குட்டியை அடுத்து வந்துட்டு ஆடு ஆடு வந்துட்டு எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில் இல்லை ஆனால் எனக்கு அந்த குட்டி ஆடெல்லாம் இருக்குல்லை அந்த குட்டி ஆடெல்லாம் போய் தூக்கி இதை எப்போதும் நான் எங்கே போனாலும் சரி ஃபர்ஸ்ட்டு எங்கள் பே பெரியம்மா வீட்டுக்குள்ளெ போனேன்னா ஆட்டு குட்டியை தான் புடிச்சு தடவிகிட்டே இருப்பேன் உள்ளெ போகமாட்டேன் ரொம்ப நேரம் அது கூட ஸ்பென்ட் பண்ணுவேன் அடுத்து எங்கள் வீட்டில் அடுத்து நாங்கள் வந்துட்டு ஒரு நாய் குட்டி வளர்குறோம் அது பேர் வந்துட்டு டாமி ரொம்ப நம்பளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக்கு நான் எங்கள் அம்மா இல்லாதப்போ அந்த டாமி கூட தான் அதிக டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அது வந்து எங்கே இப்போ நான் காலேஜ் போகிறப்பெல்லாம் என்னை காலேஜ் போகவே விடாது என் கூட வரனுன்னு அடம் பிடிக்கும் நான் அதை கட்டி போட்டு சாப்பாடு வச்சுட்டு தான் வருவேன் ஈவினிங் நான் வந்துட்டோனா அவ்வளோ சவுண்ட் கொடுக்கும் அப்புறம் அம்மா வந்துட்டு இப்போ அதை அவுத்து விடுவோம் அவுத்தோடனே என் கூட ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாடும் நிறைய நான் டாமி கூட எங்கள் சிப்லிங்ஸ் கூட விளையாண்டதை விட டாமி கூட தான் நான் அதிகமாக விளையாடுவேன்